டெல்லியில் பார்த்திங்கன்னா டெல்லி பக்கம் ஹஸ்தினாபுரி கோயில் அங்க போயிருந்தேன் மகாராஷ்டிராவில் சீதை இருந்த கோயிலுக்கு போயிருந்தேன் இந்தத் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னாக்கா திருவண்ணாமலை சபரி மலை அதுதான் மருதமலை பழனி இந்தமாதிரி நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்குது திருவண்ணாமலை கோயில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பார்த்திங்கன்னாக்கா பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க ஒவ்வொரு பருவம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சுற்றினா அந்த சிவப்பெருமானை சுற்றி வந்தோனாக்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் கிரிவலம் சுற்றணும் பௌர்ணமி பௌர்ணமி இப்ப ஆந்தராவில் இருக்கக்கூடிய திருப்பதி திருப்பதி பார்த்திங்கனாக்கா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாசத்தில் சனிக்கிழமை நாளில் வந்து குலதெய்வம் வழிபடுவாங்க ஒரு நாள் வந்து நோம்பு இருந்து திருப்பதிக்குப் போயிட்டு திருப்பதி தரிசனம் செஞ்சுட்டு அங்கே நல்லபடியாக எடுத்துட்டு வந்து சொந்த பந்தங்களுக்குலாம் வந்து பிரசாதம் கொடுக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் அதேமாதிரி பழனி போவோம் பழனியில் பார்த்திங்கன்னாக்கா தை மாதம் திருவிழாவில் தை மாத தை பூசத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக காவடி எடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் ரொம்ப சிறப்பு அங்கே தை பூசத்தில் ஆடி பெருக்கு இல்லை தை பூசம் ரெண்டும் வருஷத்துக்கு ரெண்டுநாள் நடக்கும் நாம் வந்து இந்த தை பூசத்தலாம் அங்கே பார்ப்போம் அருமையாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம சபரிமலைக்கு போவோம் சபரி மலைக்கு வந்து பார்த்திங்கனா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நாலு மாசத்தில் வந்து படி வந்து திறந்து இருக்கும் சாமியினுடைய கோவில் அந்த டைமில் மாலை போட்டுட்டு அந்தக் கோவிலுக்குப் போவோம் இந்தமாதிரி திருத்தலங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்து இருப்பிங்க திருத்தலங்கள்லாம் ஒவ்வொரு திருத்தலங்களும் நல்லா இருந்தது